மூணு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று அஞ்சு நாலு ரெண்டாயிரம் இருபத்து ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு